நான் ரீசன்ட்டாக இப்ப வாங்கின ஃப்ராடக்ட் வந்துட்டு மொபைல் ஃபோன்தாங்க வாங்கினேன் மொபைல் ஃபோன் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் வீவோ வீ டூ பிராண்டில் வாங்கினேன் என்னோடய பழைய ஃபோனை வந்துட்டு நான் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டுதாங்க வாங்கினேன் பழைய ஃபோன் வந்துட்டு நான் இது வச்சுருந்தேன் ரெட்மி நோட் அண்ட் ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தேன் அதோடய கேமரா வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேமரா ரிப்பேர் ஆயிருச்சு எதனாலேனு தெரியலை அதனால் நான் ஃபோனை வந்துட்டு ரிட்டன் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு வீவோ வீ டூ வாங்கினேங்க பரவாயில்லங்க எக்ஸ்சேஞ்சோட ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஃபைவ் தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எடுத்துக்கிட்டாங்க ஃபோன் நான் வந்துட்டு ஒரு ஃபோர் தவுசண்ட் தான் எடுப்பாங்கனு சொல்லி நான் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் அவங்க வந்துட்டு ஃபைவ் தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கிட்டாங்க நான் புதுசா வாங்கின மொபைல் வந்துட்டு பிரைஸ் நியர்பை ஷாப்பில் போய் கேட்டதுக்கு நைன்டீன் தவுசண்ட் கிட்ட சொன்னாங்க ஆனால் எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் கொடுத்து அவங்க வந்துட்டு சிக்ஸ்டீன் தவுசண்ட் கிட்ட வந்து இருந்துச்சு மொபைல் ஃபோன் இப்போ நான் ரீசென்ட்டாக வாங்கினேன் நல்லாவும் இருக்குது கேமராவும் பரவாயில்லை யூஸ் பண்ணுறதுக்கு கூட நல்லா இருக்குது ஃபைவ் ஜி மொபைலென்றதினால எனக்கு நல்ல கம்ப்டஃபில்லா இருக்குது நான் எப்பவுமே ஃப்ளிப்கார்ட்டில்தாங்க ஷாப் பண்ணுவேன் மோஸ்ட்லி நான் ஆன்லைன் ஷாப்பிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதிலையும் ஃப்ளிப்கார்ட் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னால் அதோடய ரிவ்யூஸ் எப்பவுமே வந்துட்டு பாசிடிவ்வாக இருக்கும் நல்ல ரிவ்யூஸ்ஸாக இருக்கும் ஃப்ராடக்ட்ஸ் கூட மேக்சிமம் நான் ரிசிவ் பண்ணதில் டிஃபெக்ட் எதுவுமே இல்லைங்க அதனால நான் கண்டிப்பாக பாசிடிவ்வாகதான் வாங்கியிருக்கேன் நல்ல ஃப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில்